எனக்கு பிடித்த கவிஞர் வந்து பாரதியார் பாரதியார் கண்ணதாசன் பாரதியோடய பற்று அதிகமாக இருந்தனால் பாரதிதாசன் கண்ணதாசன் வந்து பாரதிதாசன்னு பேரை மாற்றினாரு அந்தமாதிரி எனக்கும் பாரதியோடய பாடல்கள் எல்லாமே பிடிக்கும் அவர் அதிகமாக விளையாட்டு உணர்ச்சியை அதிகமாக தூண்டியிருக்காரு வெளியில் ஃபுல் வெளியில் பசங்க எல்லாம் போய் விளையாடணும் உள்ளாற யாரும் உக்காந்துருக்கக் கூடாது வெளில போய் விளையாடணும் அப்புறம் நிறையா இது இருக்கு கவிதைகள்லாம் எனக்கு பிடிக்கும் அந்த கவிதை எப்படி எனக்கு தெரிய ஆரம்பித்ததுன்னா பள் பள்ளியில் பாடத்தில் இருந்துதான் அந்தமாதிரி பாரதியோடய கவிதர்கள் எனக்கு நல்லா தெரியும் ஃபுல்லாக படி ஃபுல்லாக பாரதியோடய கவிதை வந்து நான் வந்து விரும்பி படிப்போம் இப்படி மேலும் மேலும் எல்லாரோடய கவிதையை விரும்பி விரும்பி படி படிக்கணும்